ஹலோ ஜிவிகே வேர்ஜென்சிங்ளா அண்ணா நேற்று ஓலா ஆப்ல வந்துட்டு ஊட்டி போகிறதுக்காக புக் பண்ணிருந்தாங்க நாளைக்கு ஊட்டி போகிறதுக்காக நேற்று புக் பண்ணிருந்தாங்கள் அது இப்போ கேன்சல் பண்ணணும் ஆமாங்க ஒரு எமெர்ஜென்சி காரணத்தனால வந்துட்டு எங்கனால் நாளைக்கு போக முடியாது அதனால் இப்போ கேன்சல் பண்ணணும் ஆல்ரெடி நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோங்க இப்போ சார்ஜ் எதாவது பிடிச்சிட்டு அட்வான்ஸ் திருப்பி தருவிங்களா இல்லை ஃபுல் அமௌன்ட்டும் எங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுவிங்களா சரி ஓகேங்க எனக்கு வந்துட்டு அட்வான்ஸ் அமௌன்ட் வந்துட்டு என்னோடய ஓலா வாலெட்டுகே திருப்பி அனுப்பிடுங்கள் ஆமாங்க நான் ஆயிரத்தி ஐநூறுபாய் அட்வான்ஸ் கொடுத்துருந்த அந்த ஆயிரத்தி ஐநூறுபாயும் வாலெட்டுகே அனுப்பிடுங்கள் சரி ஓகேங்க தேங்க்கியூ